தேசிய அளவிலான போட்டோகிராபி டிகிரி வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனி இன்ஸ்டிட்யூட் ஆஃப் போட்டோகிராபி கோயம்பத்தூர் பிரிட்ஜ் அகாடமி சென்னை லொயோலா ஃபிலிம் ஸ்கூல் சென்னை மற்றும் சர்வதேச அளவிலான போட்டோகிராபி டிகிரியை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் ஃபிலிம் அகாடமி யுனிவர்சிட்டி ஆஃப் கேன்ட்ரபெரி யுனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் லண்டன் இந்தமாதிரி பல நிறுவனங்கள் போட்டோகிராபிக்கு டிகிரி கோர்ஸஸ்கள் வழங்குகின்றன